ஆமாங்க சொல்லுங்கள் ஆ சரிங்க ஓகேங்க ஆ ஓகேங்க எப்போங்க ஃபங் உங்களுக்கு நார்மலாக வேணுமா இல்லை டிஸைனா வேணுமா டிஸைனா வேணும்னா இருபத்தஞ்சாயிரத்துலேந்து முப்பதாயிரம் ஆகும் வீடியோக்கு வந்து தனியாக பதினஞ்சாயிரம் ஆகும் ஆ தனியாக பதினஞ்சாயிரம் ஆகும் எப்போங்க ஃபோட்டோ ஃபோட்டோ வீடியோக்கு வந்து டிஸைனா வந்து இ முப்பதாயிரம் ஆகுங்க ஆ சரிங்க ஓகேங்க ஆ ஓகேங்க முடிச்சுரலாம் ஆ ஓகே